கேமிங் துறையில் வந்து ஃப்ரீஃபயர் பப்ஜியாக இருந்தாலும் சரி இதை வச்சுக்கிட்டே ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு மீம்ஸாக மீம்ஸ் போடுகிறாங்க மீம்ஸ் மட்டும் இல்லாமல் அதை வச்சு அந்த மீம்ஸே ஸ்டேட்டஸ் போடுகிறாங்க சேர் பண்ணுகிறாங்க இதை வச்சுட்டு யூடியூப்ல சேனல் ஆரம்பிக்குறாங்க அந்த சேனல் வச்சிட்டு நிறையா பல பல லட்ச்ச சப்ஸ்கவ் ஜா உருவாக்குறாங்கள் இதை வச்சுகிட்டு நிறையா பேர் அவங்களோட லட்சியத்த கூட சாதிக்கிறாங்க கேமிங் துறையில் வந்து பெரிய ஒரு ஸ்டீமிங் மற்றும் வீடியோ கன்டென்ட் உருவாக்குறது வந்து கேமிங் தொழில் நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்ப ஏற்படுத்தி உள்ளது இது மட்டும் இல்லாமல் ஒரு கேம் வந்து நார்மலாக வந்து ஒரு கேம் வந்து யாருக்கும் பிடிக்காது பிடிச்சுட்டுனா அந்த கேம்க வச்சுக்கிட்டே நிறையா பேர் அதை வச்சு விளையாடுவாங்கள் பப்ஜியாக இருந்தாலும் சரி ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் சரி இதைவச்சுதான் ஒரு பெரிய ஒரு மார்கேட்டே உருவாகுனமாரி இருக்குது கேமிங் துறையில் இதைமேரி நிறைய தாக்கம் வந்து ஏற்படுத்தி உள்ளது